வாங்கம்மா என்னப்பா பார்க்குறீங்க ஆ ரோசா ரோஜா இருக்கு மல்லிப்பூ இருக்கு முல்லைப்பூ இருக்கு சாமந்திப்பூ இருக்கு கனகாம்பரப்பூ இருக்கு எல்லா பூவுமே இருக்கும்மா உங்களுக்கு என்ன பூ வேணும் என்ன கலரும்மா ஆ சரிம்மா என்னைக்கு வேணும் இப்போவே வேணுமா நாலு கிலோ பூ போதுமாம்மா சரி ஓகே அப்போ சரிம்மா அஞ்சு ஒரு கிலோ வந்து முந்நூறுரூவாம்மா நாலு கிலோ வந்து ஆயிரத்து ஐந்நூறுரூவா இல்லைம்மா அதுவும் வர வெள்ளிக்கிழம முகூர்த்த நாள் வேறு சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக தான் பூ வில விற்கும் பட் நீங்கள் இன்றைக்கே வந்து கேட்கறனால உங்களுக்கு இந்த வில சொல்லுறேம்மா ஆ இங்கேர்ந்து உங்கள் வீடு எவ்வளோ கிலோ மீட்டர் இருக்கும்மா ஒன்று ரெண்டு கிலோ மீட்டருக்குள்ளே இருக்குன்னா நாங்கள் டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணிவிடுவோம் அஞ்சு கிலோமீட்டருக்குன்னா டெலிவரி சார்ஜ் ஆகுமேம்மா ஒரு நூறுரூபா ஆகும் பரவாயில்லையா நான் சரி ஓகேம்மா வர வெள்ளிக்கிழம அன்னைக்கு நாங்கள் பூ டெலிவரி பண்ணிடுறோம் எத்தனை மணிக்கு வேணும்மா சரி ஓகே எங்களுக்கு உங்களோட அட்ரெஸ் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு எட்ரை மணிக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறோம் ஆ சரி ஓகேம்மா ஆ சரி ஓகேம்மா இன்னுமே உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் இங்கேயே வந்து வாங்கிக்கோங்கம்மா பூவெலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் சரி ஓகேம்மா தேங்க் யூ